ஆ சென் ஜோஷப் ஸ்கூலுங்களா கடலூர் ஆ நான் விருத்தாச்சலமிலேருந்து பேசுகிறேன் என் பேர் சிவகாமிங்க நான் உங்கள் ஸ்கூல் பற்றி விசாரிக்கதான் கால் பண்ணிணேன் அட்மிஷன் போய்கிட்ருக்கான்னு கேட்குறதுக்கு ம் ம் என் பையன் டென்த்து முடிச்சுட்டாங்க நல்ல மார்க் எடுத்திருக்கான் ஃபோர் எயிட்டி ஃபைவ் விசாரித்து பார்த்ததுல உங்கள் ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல் இந்த அகாடமி இயரில் நல்ல பர்ஃபாம் பண்ணியிருக்காங்க உங்கள் ஸ்டூடெண்டெல்லாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கான்ட்டு கேள்விப்பட்டேன் ஃபோர் நைன்ட்டி எயிட்டாங்க ரொம்ப கங்க்ராஜுலேஷன்ஸ்ங்க சரி அதுதான் என் பையனை அங்கே சேர்க்கறதுக்கு கால் பண்ணிணேன் ம் அட்மிஷன் எப்போலேருந்து மேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ம் ஓகே ஓகே மேம் ம் ஆமாம் மேம் எனக்கு அந்த மார்க்ஸ் தான் வேணும் ஏன்னால் நெக்ஸ்ட்டு அவனை மெடிசன் படிக்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஓ ஓகே ஓகே மேம் ஓகே ஓகேங்க மேம் அதுக்குதான் சரி கால் பண்ணிணேன் நான் ஹாஸ்டெல்லாம் இருக்கா மேம் அங்கே அங்கே ஹாஸ்டெல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி ம் ஓகே ஓகே மேம் ஏசி நான்ஏசி அது மாதிரி இருக்கா எப்படி ஹாஸ்டெல் ஃபெசிலிட்டிஸ்சில் இல்லை ஓகே ஓகே மேம் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்ஸெல்லாம் ம் ஓகே ஓகே மேம் ம் ம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ம் ம் ஸ்போர்ட்ஸ்ஸும் இன்க்ளுடா மேம் இங்கே ஓகே ஓகே மேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சரெல்லாம் சொல்ல முடியுமா ஓகே ஓகே மேம் ம்

ஓகே ஓகேங்க மேம்

ஓகே ஓகேங்க மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் அப்புறமேட்டா என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னிங்கன்னால் ஓகே மேம் ஆ ஆ இருக்குது மேம் ம் ஓகே மேம் டைமிங் மேம் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் டைமிங்கெல்லாம் ஓகே ஓகேங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகேங்க மேம் ஆ கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறோம் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச்